எங்கள் ஊர் வந்து வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் இருந்து திருநெல்வேலி மாவட்டமாக இருந்துச்சி இப்போ தென்காசி மாவட்டமாக மாற்றிபுட்டாய்ங்க பெருமாள்பட்டி எங்கள் ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர்கள்ன்னு சொல்லிட்டு எந்த விதமான கலைஞர்களும் இல்லை எல்லாேருமே வந்து அவுங்கவங்க விவசாயம் பார்ப்பாங்க மில்லு வேலைக்கு போவாங்க அதை தாண்டி தையல் மிசின் பார்ப்பாங்க இந்தமாதிரி வேலை பார்த்தாங்க ஆனால் எங்கள் ஊரில் ஒரு முகாம் நடத்தினாங்க அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா தையல் மிசினுக்குதான் அது ஒரு சின்ன ஒரு மண்டபமாக இருந்தது அதில் ஒரு இருபது முப்பது பேர் பெண்களை அமர வெச்சு தையல் மிசினு ஒரு பாவாடைக்கு தைச்சீங்கன்னா எவ்வளவு ஒரு ப்ளவுஸ் தைச்சீங்கன்னா எவ்வளவு அது மாதிரி அதை பற்றின பேசினாங்க இதில் வந்து இதில் வந்து பயிற்சி வந்து என்னென்ன எப்படி விதமான பயிற்சின்னால் ஒவ்வொருத்த தையல் மிசினுக்கு ஒவ்வொருத்தர் கொடுத்துடுவாங்க எப்படி அவங்க தைக்கணும் எத்தனை மணிநேரம் தைக்கணும் அப்படின்ற ஒரு இதை மட்டும் அன்னைக்கு ஃபுல்லாகவே பேசி அவங்களுக்கு இவங்களுக்கு பொழைப்ன்னு ஓட்டுறதுக்கு என்னென்ன வழியோ அதை செஞ்சு கொடுத்தாங்க எனக்கு எனக்கு தெரிஞ்சு எங்கள் ஊரில் நடந்த பயிற்சி விழான்னா அதுதான் அது எப்படி நடத்தினாங்க அப்படின்னா அந்த நிறுவனத்தார் அதை முதலீட்டாளர் வந்து எங்கள் ஊரிலேருந்து கொஞ்சம் ஒரு மேற்கே ஒரு பத்து கிலோமீட்ரு தள்ளி தளவார்ன்னு ஒரு ஊர் அந்த ஊர்க்காரங்கள்தான் அந்த மு கம்பெனி ஓனரு அவங்களே வந்து எங்கள் ஊரில் வந்து இது தைய தைக்க யாரார் விருப்பமாக இருக்காங்களோ அவங்கள தேடி கண்டுபிடிச்சி அவங்களெல்லாம் கூப்பிட்டு அவங்க வீட்லேருந்தெல்லாம் வர சொல்லி அந்த மண்டபத்தில் உட்காந்து அவரை பற்றி அறிமுகப்படுத்தினார் எல்லாேத்துக்கும் தைய மிசின் கொடுத்து தைக்கிறதுக்கு ஒரு ஒரு சுயதொழில் கற்றுத்துக் கொடு கற்றுக் கொடுக்குறதுக்கு ஒரு வழி யோசித்து இப்போ பண்ணிணாரு நான் ஏதாவது ஒரு கலையை கற்றுக்கணுன்னா எனக்கு சின்ன வயசில் ஒரு டான்ஸ் கற்றுக்கணுன்னு ஒரு ஆசையாக இருந்தது ஆனால் இப்போ வயசாகிடிச்சி வயசாகிடிச்சி மீன்ஸ் எனக்கு இப்போ கற்றுக்கணுன்னு நான் நினச்சேன்னா சுயதொழில் கற்றுக்கணுன்னு ஆசையாக இருக்குது உதாரணத்துக்கு எங்கள் அப்பா வந்து டீ டீ கடை வெச்சுருந்தாரு டீ மாஸ்ட்ராக இருந்தார் டீ கடை கல்யாண நிகழ்ச்சிக்குலாம் வந்து சு சுப நிகழ்ச்சிக்குலாம் ஸ்வீட் பலகாரமெல்லாம் செய்வார் அதை நான் வந்து கற்றுக்கணுன்னுதான் எனக்கு ஆசை அவர் வழியிலையே போய் நான் நல்ல தொழில் பண்ணணும்னுதான் ஒரு ஆசை இதை கற்றுக்கணும் அப்படின்னா நான் எங்கள் அம்மாகிட்டேதான் கற்றுப்பேன் ஏன்னால் எங்கள் அம்மாதான் வந்து பேக் அண்ட் ஒர்க் எல்லாமே பண்ணுவாங்க ஒவ்வொரு ஒவ்வொரு பலகாரத்துக்கும் அந்த மாவு எப்படி அரைக்கணும் வைக்கணும் எவ்வளோ நேரம் ஊற வைக்கணும் எவ்வளோ சுக்கு சர்க்கர சேர்க்கணும் எவ்வளோ உப்பு போடணும் இந்தமாதிரி விஷயங்கள்லாம் வந்து எங்கள் அம்மாவுக்குதான் தெரியும் அதனால் நான் அவங்க அவங்கள அவங்க கிட்டே சொல்லி இதை பற்றி சொல்லி அவங்கள எனக்கு கற்று கொடுக்க சொல்லி நான் கண்டிப்பாக கேட்பேன் அவங்களும் எனக்கு கற்று கொடுப்பாங்க ஏன்னால் இதனால் வந்து இந்த அந்த நிகழ்ச்சிக்கும் என்னால் நல்ல தரமான பொருள்களை கொடுக்க முடியும் அதன் மூலயமா எனக்கும் நல்ல வருமானம் வரும் அப்படின்றதுனால எனக்கு இந்த தொழில நான் தேர்ந்தெடுத்து இதை கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்றேன் அவ்வளோதான்